கிராமப்புறங்களில் பார்த்திங்கன்னா விவசாயம் தான் வந்து பிரதானமா நடந்துட்டுருக்கு விவசாயம் தான் மிகமிக பிரதானமாக நடந்து கொண்டிருக்கிறது அந்த விவசாயத்தை ஊக்குவிக்கும் விதமாக அரசோ இல்லை தனியாரோ அவங்களுக்கு அவங்களுக்கு வந்து என்னென்னா விவசாயப்பொருள்கள் எல்லாம் குறைந்த விலையில் கிடைக்குமாறு அனைத்து உதவிகளையும் செய்ய வேண்டும் இப்போ உரம் பூச்சி மருந்துகள் இவைகளெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா மற்றும் விவசாயத்துக்கு தேவையான பொருள்கள் எல்லாமே என்னென்ன வேணுங்கிறத வந்து அவங்க அரசாங்கமோ இல்லை தனியாரோ ஏற்று அவர்களுக்கு அனைத்து வசதிகளையும் செய்து தர வேண்டும் ஏனென்றால் இப்போது இருக்கும் சூழ்நிலையில் விவசாயங்கள் வந்து குறைந்துக்கொண்டு வருகின்றன அதை வந்து ஊக்குவிக்க விவசாயப்பொருள் விநியோக கடைகள் வந்து அதிகம் செயல்படுத்த வேண்டும் அரசு ஏற்றுக்கூட ந நடத்த வேண்டும் கால்நடைகளுக்கு தேவையான கால்நடைகளுக்கு தேவையான அனைத்து பொருட்களையும் வந்து கிராமப்புறங்களில் திறக்க வேண்டும் உழவர் சந்தைகள் உழவர் சந்தைகள் வந்து பார்த்திங்கன்னா இன்னும் நிறைய திறக்க வேண்டும் அனைத்து இடங்களிலும் உழவர் சந்தைகளை திறக்க வேண்டும் கிராமப்புறங்களில் உழவர் சந்தைகள் வேண்டும் கிராமப்புறங்களில் வேண்டும் நெல் கொள் முதல் செய்வதற்கு தேவையான அனைத்து வசதிகளையும் செய்து தர வேண்டும் சுற்றுலா செயல்பாடுகளை கொஞ்சம் நல்லா வந்து செயல்படுத்த வேண்டும் ஒப்பந்த சேவைகளை நன்றாக செயல்படுத்த வேண்டும் இவை அனைத்தையும் செயல்படுத்தும் போது தான் கிராமப்புறங்களில் விவசாயம் செய்பவர்களுக்கு இன்னும் ஊக்குவிக்கும் விதமாக அவர்களுக்கு விவசாயிகளுக்கு தேவையான அனைத்து பொருட்களையும் அவங்க வந்து பார்த்திங்கன்னா ஆடு கோழி மாடுகள்லாம் நிறைய வச்சிருப்பாங்க கிராமப்புறங்களில் அதற்குண்டான இடங்கள் நிறைய இருக்கும் அது வச்சிட்டுருக்கும் போது அதை பாதுகாக்க பண்ணைகள் ஏற்படுத்த உதவிகள் செய்ய வேண்டும் அந்த கோழி பண்ணைகள் ஆட்டு ஆட்டு கூட்டத்திற்கு தேவையான பண்ணைகள் செயல்படுத்துவதற்கு மாடுகளுக்கு தேவையான புண்ணாக்கு போன்ற அனைத்தையும் வழங்க சிறு சிறு உதவிகளை செய்ய வேண்டும் அப்பொழுது தான் அந்த அந்த துறைகளில் விவசாயத்தில் உள்ளவர்களுக்கு மீண்டும் மீண்டும் அதை செய்வதற்கு ஆர்வமாக தூண்டுகோலாக இருக்க நம் இந்த அனைத்து வசதிகளையும் செய்து தர வேண்டும் இன்னும் இன்னும் சொல்லப் போனிங்கன்னா கடைகளை வந்து அதிகப்படுத்த வேண்டும் விவசாயத்திற்கு தேவையான பொருட்களை வழங்கக்கூடிய கடைகளை அதிகப்படுத்த வேண்டும் உழவர் சந்தைகளை அதிகப்படுத்த வேண்டும் ஒப்பந்த சேவைகளை வந்து விரிவுப்படுத்தும் விதமாக அரசு கவனம் செலுத்த வேண்டும்